ஒரு சிலர் வந்து நல்லா திறமையா இருப்பாங்கள் பசங்கள் வந்து எல்லாரும் திறமையா இருப்பாங்கள் பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து என்னன்டா ஒன்று வந்து காசு பிரச்சனை இப்போ முக்கால்வாசி வந்து இப்போ என்ன காசு தான் எல்லாமே காசு தான் உலகமே அப்படின்ற மேனிக்கி இருக்குது காசு இருந்தால் தான் எதிலியுமே போகமுடியும் இது ஒரு பைய திறம இருந்தாக் கூட இப்போ ஒரு பத்து பேர்த்தில் ஒரு ரெண்டு பேர் திறமையா இருந்தாலும் அந்த ரெண்டு பேர்த்தில் எவன் ஒரு பைய நல்லா காசு வச்சிருக்கானோ அவன் தான் ஃபஸ்ட்டு போக முடியுமே தவிர திறமைக்கி வந்து அவ்வளோவா இல்லை அதனால் சவால்னால் எப்படியும் அதிகாரத்தில் இருக்கவங்களோ அப்படி இல்லாட்டி ரொம்ப பவர்ல பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்க வந்து காசு அதுதான் காசுன்ற மாதிரி எல்லாமே கொடுத்து அவங்க தான் இது பண்ணுறாங்க அதுவாசி இளைஞர்கள் வந்து கிராமத்தில் இருக்கிற இளைஞர் ரொம்ப இதில் இருக்க இளைஞர்லாம் வந்து மேலே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது அது அதுதான் இப்போ வந்து இளைஞர் வந்து இது ரொம்ப சவாலாக இருக்குது அவங்களுக்குலாம் ஓ ஓட்டப்பந்தயமே இருந்தாலும் அதில் ஓடி ஜெயிச்சாலுமேவும் அவங்களுக்கு அவ்வளோவா நல்லா படிச்சிருக்கானோ அப்படி இல்லாட்டி படிப்பை காட்டியும் காசு தான் அப்படின்ற மேனிக்கு அதிகாரத்தில் இருக்கவங்களும் ஆனால் வந்து அவங்களையும் எதுவும் குற்றம் சொல்ல முடியாது தான் ஆனால் ஒரு சில பேர் திறமைலியும் வராங்க இது பண்ணுறாங்க ஆனால் வந்து எல்லாத்துக்கும் அப்படி நடக்கிறது கிடையாது அது வந்து ரொம்ப சவாலாக இருக்குது எல்லா இளைஞர்களுக்கு வந்து இந்த இப்போ இந்த வர்ஷத்துலேயோ இல்லாட்டி இந்த இந்த ஜெனரேஷன்லியோ